சார் நீங்கள் கார்மெண்ட்ஸா சார் சார் இந்த வெயில் காலத்தில் போடுற மாரி ஸேரீஸ் டாப்ஸ் எல்லாம் இருக்கா சார் ஆ ஸேரீங்சில் வந்து ஸேரீசில் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்கும்லே சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சார் எங்களுக்கு வந்துட்டு சில்க் ஸேரீ பட்டு ஸேரீ பூனம் ஸேரீ சார் ஆ இந்தமாரி ஸேரீஸ்ஸெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள் சார் ஆ சுடிதார் ஐட்டம் அந்தமாரி வேணும் சார் கா காட்டன் சுடிதாரு நெட் சுடிதாரு அந்தமாரிலாம் இருக்கும் சார் அந்த சுடிதார் வகை எல்லாம் வேணும் சார் ரேட்ஸ் வந்துட்டு

ஆ ஆமாங்க சார் ஆ ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் காட்டன் டாப்ஸு ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் ஆ வாட்ஸ்அப் என்னோடய அட்ர அட்ரஸ் அனுப்புகிறேன் சார் நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுங்க சார் ஆ இல்லை லொக்கேஷன் டெலிவரியே பண்ணுறோம் சார் ஆ தேங்க் யூ சார்